நான் வந்து எனக்கு டான்ஸ் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிறையவே பிடிக்கும் முன்னல்லாம் வீட்டில் வந்து டிவியில் பாட்டு பாட்டு கேட்கும்போதும் இல்லை லாப்டாப்பில் பாட்டு கேட்கும் போது வந்து வீட்டிலே போட்டு நான் பாட்டுக்கு கொஞ்சம் அப்படியே தனியாக டான்ஸ் ஆடின்னு இருப்பேன் அப்புறம் காலேஜ் போன ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் போனப்போ ஒருமுறை கல்ச்சுரல்ஸ் வச்சிருந்தப்போ பசங்கலாம் ஆடுறது பார்த்துட்டு ரொம்பவே என்ன சொல்றதுன்னா என்னநானே நான் மெய்மறந்து ஆட ஆரமிச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து டான்ஸ் காம்படிஷன்லாம் கண்டெக்ட் பண்ணும்போது என்னோட கிளாஸ் மேட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கனா நீ நல்லாதான் டான்ஸ் ஆடுகிற என் கூட வந்து கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவங்க வந்து நான் எங்க காலேஜில் வந்து காம்படிஷன் வச்சாங்க அதில் ஜாயின் பண்ணி வின் பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறம் வந்து அவன் வந்து வெளியில் இன்டெர் காலேஜ் மீட்டோ அப்புறம் அவுட்டோர் அவுட்டோர் காலேஜ் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க அவங்க கிட்டேயும் போய்ட்டு நாங்கள் வந்து இதுமாரி போனதினால அவங்க அங்கேயும் வந்து வின் பண்ணிருக்கோம் ரன்னராக வந்துருக்கோம் ஸோ இது வந்து நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு நம்மளாலேயும் முடியும் எதாக இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணனும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்குள்ளே வந்துச்சு அதுக்கு அப்புறம் எங்கே போனாலும் பசங்க வந்து காம்படிஷன் இருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடாங்கனா வந்து ஃப்ரியாக இருந்தேனா போய்ட்டு அவங்க கூட வந்து டோர்னமெண்ட்டில் கலந்துகின்னு அதாவது இந்தமாதிரி காம்படிஷனில் கலந்துக்கின்னு வருவோம்